பொதுவாகவே ஆறு குளத்துல ந குளிக்கிறது நீச்சல் அடிக்கிறது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அதிகமாக அதுதான் நம்ம வந்து விரும்புவோம் அதன் படி தான் கிராம பக்கத்திலேருந்து நகரத்துலேயும் சரி கிராமத்துலேயும் சரி இளைஞர்களும் வ முதி வயது முதிர்ந்தவங்களும் கூட ஆற்றுல குளத்துல குளிக்கிறதை வந்து அதிகமாக விரும்புவாங்க அதில் நீச்சல் அடிக்கும் பொழுது நம்ம வந்து அதிகமாக நீச்சல் பயிற்சி அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீச்சல் வந்து அவங்க அவங்களா கற்றுக்கிறது தான் அவங்க வந்து தன்னுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி அதுவும் வ அவங்களுடைய சுவாசம் எவ்வளோ தூரம் அவங்க வந்து மூச்சை இழுத்து பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு மறுபடியும் குளிக்க செய செய்வாங்க வ மற்றபடி குளத்துல வ அதாவது நீச்சல் பயிற்சிங்கிறது வந்து ஆற்றுல குளத்துல குளிக்கும் பொழுது நீச்சல் பயிற்சிங்கிறது கிடையாது அது வந்து வ அப்படியே வழிமுறையாக அவங்களாவே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிறது தான்